எனக்கு பிடிச்ச விடுதலை போராட்ட வீரர் வந்து பாரதியார் பிடிக்கும் வஉசி பிடிக்கும் கொடி காத்த குமரன் பிடிக்கும் கொடி காத்த குமரன் வந்து அவர் வந்து போராட்ட சுதந்திர போராட்டத்தில் கலந்து கலந்துக்கிட்டு அவரோடய உயிரை விட்டப்போ கூட அவரு அவரோடய நம்ம நாட்டோட தேசிய கொடியை கீழே விடாமல் அவர் நெஞ்சோட வச்சு அப்படியே இறந்ததா சொல்லுவாங்க அதுக்காகவே அவருக்கு கொடி காத்த குமரன்னு பேரு வந்தது அதனால எனக்கு கொடி காத்த குமரன் ரொம்ப பிடிக்கும் பாரதியார் பிடிக்கும் அப்ப இருந்த அந்த ஆ அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து அந்த அரசாங்கத்தை எதிர்த்து அதிகமாக போராடுனது பாரதியார் அவங்க வந்து பத்திரிக்கையே நடத்த கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவரு அதையும் தாண்டி பத்திரிக்கை நடத்தினாரு மக்கள்கிட்ட போய் எல்லாத்தையும் கொண்டு போய் சேத்தாரு எல்லா மக்களும் சமம் அப்படின்னு சொன்னாரு பெண்களுக்கு நிறையா முன்னுரிமை கொடுக்கணுன்னு சொன்னாரு பெண்கள்லாம் வந்து ராணுவ ராணுவத்தில் கூட பெண்களை சேர்க்கலாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து திறமை இருக்குதுன்னு சொன்னாரு காந்தியடிகள் பிடிக்கும் அவங்க வந்து ரொம்ப பொறுமையா இருந்து இந்த சுதந்திரத்த வந்து வாங்கி கொடுத்தாரு நிறைய போராட்டம் பண்ணி இருக்காரு ஆங்கிலேயர் கவுர்மெண்ட் வந்து ஒரு சாதாரண உப்புக்கே வந்து வரி போட்டாங்க அதனால அந்த டை அந்த நேரத்தில் யாராலயும் உப்புன்றது பெரிய ஒரு பணக்காரவங்க மட்டுமே யூஸ் பண்ணுற பொருளாக மாதிரி மாறிட்டு இருந்த நேரத்தில் காந்தியடிகள் தான் அது மேல உள்ள வரியை எடுக்கணும்னு சொல்லி போராடினாரு அதுக்காக அவர் உப்பு சத்தியாகிரகம்லாம் பண்ணிணாரு அவரு பண்ண அந்த உப்பு சத்தியாகிரகம்லாம் வரலாற்றுலலாம் வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்வா பார்க்கப்பட்டுச்சி அடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காந்தியடிகள் அகி அகிம்சையா வந்து சுகந்திரத்துக்கு பாடுப்பட்டாருன்னா நேதாஜி சந்திர நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதுக்கு அப் அப்படியே எதிர் பதமா இருந்தார் அவங்கள ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டாரு அவரு வந்து ஆயுதம் ஏந்தி போரிட்டாரு அவரோடய மரணம் என்ன அப்படின்றது இன்னவரைக்குமே யாருக்கும் தெரியாத ஒரு கேள்வி குறியாகதான் இருக்குது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு தமிழ்நாட்டுல தான் அதிகமான படைப்பிரிவு அதிகமான அவரோடய படையில் போய் சேருகிறதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து தான் நிறைய இளைஞர்கள்லாம் முன் வந்தாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உறவு இருந்துச்சு